ஹலோ அண்ணாமலை ஏஜென்ஸி சார் நீங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் சார் ப்ரீத்தில வந்து இப்போ நம்ம இதில் வந்து இப்போ டூ பர்னர் வருது சார் த்ரீ பர்னர் வருது சார் இப்போ உங்களுக்கு இப்போ அதேமாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூ பர்னர் வேணுமா த்ரீ பர்னர் வேணுமா சார் டூ பர்னர்னால் இப்போ உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா இப்போ சார் இப்போ வெறும் பர்னர் மட்டும் இல்லை அதில் பார்த்திங்கன்னா ஸ்டெய்ன்லெஸ் ஸ்டீலும் இருக்குது க்ளாஸ் டாப்பும் இருக்குது ஸ்டெய்ன்லெஸ் ஸ்டீல்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஒரு மூவாயர ரூபாய்லேந்து இருக்குது சார் ஒரு டூ பர்னர்னால் ஒரு மூவாயர ரூவா ரேஞ்சில் வரும் த்ரீ பர்னர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயர ரூவாய்க்கி மேல் போகும் இது நம்ம க்ளாஸ் டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைச்சுக்கோங்களேன் டூ பர்னர்னால் ஒரு ஏழாயர ரூவா ரேஞ்சில் இருக்குது சார் அதுவே ஒரு த்ரீ பர்னர்னால் டென் தௌசண்ட்லேருந்து மினிமம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு க்ளாஸ் டாப்பில் உள்ளது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுதான் இப்போ நல்ல நல்ல மூவிங்கில் இருக்குது சார் உங்களுக்கு இப்போ க்ளாஸ்டாப்பில் வாங்கிடலாமா சார் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சார் இப்போ நல்லா போயிகிட்ருக்கு க்ளாஸ் டாப்னாலும் உங்களுக்கு க்ளாஸுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறோம் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உங்களுக்கு வந்துடுது அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை வராது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டெய்ன்லெஸ் ஸ்டீலு கொஞ்சம் இப்போ பழைய மாடலு இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவ்வாக இருக்கும் லுக்காக இருக்கும் இப்போ நிறையா பேர் அதுதான் சார் வாங்கறாங்க காசு பார்க்காதீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா லுக்காவும் இருக்கும் க்ளாஸ்டாப்பில் நல்லா த்ரீ பர்னர் வாங்கி போடுங்கள் ஆ சார் இப்போ ஆமாம் சார் இப்போ ஒரு ஆஃபர்லையும் போயிகிட்ருக்கு ஆமாம் நீங்கள் இப்போ எதுவும் க்ரெடிட் கார்டு வைச்சுருக்கீங்களா சார் ஆ பழசை கூட நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் பழசுக்கும் நம்ம ஒரு வேல்யூ போட்டு குறச்சிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ நீங்கள் ஆ எடுத்துகிட்டு நேராக வாங்க சார் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ